பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சட்டச்சிக்கல்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அதாவது ஃபே கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தான் வந்து இப்போது இருக்கிற காலக்கட்டத்தில் அதிகமாக வருது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காமலே வந்து வழக்கு போட்டுகிறாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன் சொல்லிட்டு போடுகிறாங்க அதனால் வந்து குடும்ப விவகாரம் வந்து தற்போதைய நிலையில் வந்து அதிகமாக காணப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வாத்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிடுகிறாங்க அதனால் வந்து சரி நீதிமன்றத்துக்கே நீங்கள் போ ஃப் வந்துருந்தால் கூட அதை வந்து சமாதான முறையில் மீடியேஷன் மூலிமா வந்து அதை வந்து பேசி அதற்கான ஆலோசனையை வந்து வழங்கறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப விவகாரத்தில் வந்து அதிகமாக வந்து மீடியேஷன் சமரசம் மையம் சொல்லிட்டு அதுக்கு நிறைய ஆலோசகரும் நிறைய பேரு இருக்கிறாங்க வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த வகையில் போகலாம் சொத்து தொடர்பான விஷயன் பார்த்தீங்கன்னா அதுவும் அதேமாதிரி தான் சில வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தகராறு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் இருந்துச்சிங்கன்னா அது சட்டப் படியான நடவடிக்கை எடுத்து பண்ணுறத்துக்கும் இருக்கிறாங்க இல்லை நான் மீடியேஷன் மூலிமா வந்து பேசி தீர்த்துக்கறோம் சமாதானமாக பார்த்து என்ன செட்டில் பண்றோமோ அதை பண்ணிவிட்டு போயிடுகிறோம் அப்படின் சொல்லிவிட்டு சில பேரு இருக்கிறாங்க அதனால் வந்து சட்ட ஆலோசகர் மூலிமா வந்து நிறைய வந்து செயல்படுத்துகிறாங்க